இப்போ ப்யூரிஃபை கிளீன் பண்ணுறதுன்னா ஃபர்ஸ்ட் நம்ம டாப்பை டைட் பண்ணணும் டைட் பண்ணவொடனே ரெண்டு ஃபில்ட்டர் இருக்கும் ஃபர்ஸ்ட் ஃபில்ட்டரை எடுத்து கிளீன் பண்ணி வெச்சிட்டு அடுத்த ஃபில்ட்டரை எடுத்து கிளீன் பண்ணணும் ஃபில்ட்டரை கிளீன் பண்ணுறது எப்படினா அதுக்குன்னு தனியாக லிக்யூடும் அதுக்குன்னு தனியாக ஒரு சானிடைசர் மாதிரி ஒன்று இருக்கும் அதை எடுத்து நம்ம கிளீன் பண்ணணும் வேறு மற்றதுலாம் போட்டால் இல்லை பில்டரில் போய்ட்டு எதோ அடைச்சிக்கும் நமக்கு இது வைரஸ் வரக்கூட வாய்ப்பு உண்டு அதுக்குள்ளே ஒரு கிளீனர் வெச்சி தான் கிளீன் பண்ணணும் அதுக்குன்னு தனியாக பிரெஷ்ஷோ இல்லை ஏதோ காட்டன் இருக்கும் அதை எடுத்து வெச்சி நம்ம கிளீன் பண்ணால் தான் கரெக்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் உள்ளே ரெண்டு ஃபில்ட்டரும் கிளீன் பண்ணதுக்கப்புறம் டேங்கருக்குள்ள போய்விட்டு டேங்கர்லேயும் அதுக்குன்னு தனியாக ஒரு சானிடைசரோ இதுவோ இருக்கும் அதை அது வெச்சி கிளீன் பண்ணி ஃபுல்லாக ப்ரஷ் போட்டு கிளீன் பண்ணிவிட்டா அது எல்லா அழுக்கும் வெளியே வந்துடும் எல்லா ஒரு பிரச்சனையும் வெளில வந்துடும் அப்புறமா நம்ம ஒரு டெமோவுக்கு கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி ஃபில்டரு பண்ணி விட்டா உள்ளே இந்த ஏதாவது உள்ளேருக்க சோப்பு நொரை தண்ணி நொரை எல்லாத்தையும் வெளில வந்துடும் தண்ணி மூலிமா அப்புறமா அந்த தண்ணியை வந்து அடுத்து குடிக்க யூஸ் ஆகும் அதனால் எப்போயும் போல் ஃபர்ஸ்ட் இதான் ஸ்டெப் இந்த மூணு ஸ்டெப்பை முடித்தாலே பிரச்சனை முடிஞ்சிச்சு